ஒரு திருமண வாழ்க்கை அப்படி என்றது தான் குடும்பத்தோடய முதல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம் ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பினும் சமமாக கருத்துகளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து ஒருவரை ஒருவர் மதித்து நடந்தால் குடும்பமும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்